நமக்கு தினமும் தேவைப்படுவது செய்தித்தாள் முக்கியமானது செய்தித்தாளில் நாம் வாசிக்கும்பொழுது எவ்வளவோ நமக்கு புதிய கண்டுபிடிப்புகள் அதனுடைய மூலியமாக நான் தெரிந்துகொள்ள நமக்கு உதவுகிறது மேலும் அரசு அறிவிக்கும் அனைத்து சலுகைகளோ அல்லது உத்தரவுகளோ உடனடியாக தினத்த தினமலரிலோ தினத்தந்தியிலோ அல்லது நாளிதழில் கட்டாயமாக வெளி வருகிறது அதில் நாம் படிக்கும்பொழுது நாளைய தினம் என்ன நடக்கும் நாளைய தினம் நமக்கு மின்சாரம் இருக்கிறதா இல்லையா என்பதைக்கூட அந்த நாளிதழில் முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறார்கள் ஆகவே நாம் எப்பொழுதும் அந்த செய்தித்தாளை வாசிக்கும்பொழுது நமக்கு உறுதுணையாக இருப்பது நமது முக்கிய அன்றாட தேவையான பொருட்களை எப்படி உபயோகிப்பது என்பதுக்கூட அந்த செய்தித்தாளில் வருகிறது நமது நமது மற்ற ஊர்களுக்கும் என்னென்ன நிகழ்கிறது பக்கத்தில் என்ன நிகழ்கிறது என்பதையும் செய்தித்தாளில் நாம் உடனடியாக வாசிக்கிறோம் ஊர்களுக்கு வழி இல்லாமல் இருக்கும் ஊர்களுக்குக்கூட செய்தித்தாள் ஒன்று இருந்தாலே போதும் நமக்கு அன்றாட நிகழ்வுகள் நம் உடனடியாக நாம் கண்டுக்கொள்ள முடியும்